ஹலோ சொல்லுங்கள் ஆ ஆ சேரிங்கண்ணா எத்தனை கிலோண்ணா வேணும் என்னைக்குண்ண என்னைக்குண்ண வேணும் சேரிண்ண நாளைக்கு கால் இப்போ உங்கள் என்ன ஊருண்ணா நீங்கள் என்ன ஊருண்ணா அமிச்சுவிட்ணும் கீரனூராண்ண இப்போது வந்து கும்பகோணம் பஸ்ஸில் வந்து திருவாரூர் பஸ்ஸு போட்டுவிட்டா ஸ்டாப்பிங்கே போய் எடுத்துப்பிங்களாண்ணா அதாவது என் கடை வந்து கும்பகோணத்தில் இருக்குதுண்ண கும்பகோணத்துலேருந்து அவுட்டரில் இருக்குதுண்ண ஆமாண்ணா ஓ நீங்கள் மாயவரம் போய் எடுத்துக்கிறேன்றிங்களா ஓகேண்ணா மாயவரத்தில் நம்ம நண்பர் கடை ஒன்று இருக்குதுண்ணா அந்த கடைக்கு போட்டு அந்த கடை அட்ரெஸுக்கே போய்ருங்கண்ணா பஸ் ஸ்டாண்டில் தான் கடை வைச்சிருக்காப்ல கடைக்கு பூ போய்விடும் நீங்கள் போய் கடையில் நான் சொல்லிடுறேன் உங்கள் பேருலாம் அட்ரெஸ்ஸுலாம் சொல்லிடுறேன் நீங்கள் கடைக்கிட்டே போய்ட்டு எனக்கு ஃபோன் பண்ணிங்கனா அவங்க பூவை கொடுத்துருவாங்கண்ண பூ வந்து இப்போ வந்து அது வந்து டேட்டை பொறுத்து இருக்குதுண்ண நார்மல் டேட்டில் வந்து நூற்றி இருபது ரூவாண்ண கிலோ நூற்றி இருபது ரூபா நூற்றி முப்பது ரூபா நூற்றி ஐம்பது ரூபா நூற்றி ஐம்பது ரூபா வரையும் போகுண்ண நார்மல் ரேட்டில் நார்மலு டேயில் இந்த ஒரு முகூர்த்தம் கல்யாண நாள் இந்த ஃபங்க்ஷனு அந்த மாதிரி வர்றப்போ அப்டியே டபுள்லா போகும்ண்ண முந்நூறு ரூபா முந்நூற்றி ஐம்பது ரூபா வரும்ண்ணா கிலோ ஆ ஆமாண்ணா நீங்கள் நாளைக்கு தான் நாளைக்கு தான் நார்மல் டே தானே நாளைக்கு தான் நூற்றி ஐம்பது ரூபா நூற்றி எண்பது ரூபா தான் இருக்கும் ஒரு நாள் தானே நாளைக்கு ஒரு நாள் தானே வேணும் சரிண்ணா மொதல் நாள் நைட்டே ஃபோன் பண்ணிடுங்க நீங்கள் ஃபோன் பண்ணிட்டிங்கனா அதுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து போட்டுட்டுறேண்ண அது வந்து இப்போது ஆ சேரி ஆ சரிண்ணா அதாவது வந்து இப்போ வந்து முகூர்த்தம் இப்போ கல்யாண நாள் அதிகமாக இருக்குதுன்னா நல்ல முகூர்த்தமாக இருந்துச்சுன்னா அதிகளவில் வந்து பூ தேவைப்பட்றதுனால அதுக்கான வெலை அதிகமாகுதுங்க வேறு ஒன்றும் இல்லைண்ண அதே சில டைமில் வந்து மழை டைம் மழை டைம்லாம் பூ அதிகமாக இருக்கும்ண்ணா அதனால் வந்து நாங்கள் நாங்கள் டக்குன்னு சேல் பண்ணுறதுனால வெலை ரொம்ப கம்மியாகவும் நூறு ரூபா எண்பது ரூபா தொண்ணூறு ரூபா அந்த ரேட்டுலலாம் தள்ளிவிட்ருவோண்ணா நாங்கள் சேரிண்ணா நன்றிண்ணா